ஆ ஹலோ இந்த நம்பரிலருந்து கால் வந்திருந்துச்சு ஆல்ரெடி ஆ ஆமாம் நீங்கள் தான் கால் பண்ணியிருந்திங்களா

ஆ அது வந்து ஆக்சுவலாக பேக்கேஜ் மாதிரி வரும் டூ டேஸ் பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் டெம்பிள்ஸ் பார்க்கணும்னா ஒரு நாள் டெம்பிள்ஸு இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிளேசஸெலாம் கூட்டுகிட்டு போவோம் இல்லை அப்படினா நீங்கள் வந்து வெறும் டெம்பிள்ஸெல்லாம் வேணாம் வெறும் அவுட் சைடு பிளேஸ் மட்டும் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் வரும் சரி ஓகே அது வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த பேக்கேஜ்க்கு வந்து எப்படியும் தௌசண்ட் வந்துடும் டூ டேஸ்க்கு ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ரெண்டு அதாவது இனிஷியலாக நீங்கள் ஒரு பேமெண்ட் கட்டிவிட்டிங்கனா போதும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டேக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் செகண்ட் டேக்கு மட்டும் நீங்கள் அடுத்ததாக அதை முடிச்சுட்டு பேமெண்ட் கட்டினா போதும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒன்றும் இல்லை ஒரே ஒரு டெம்பிள் மட்டும் காட்டுவோம் அது சேலம்லேயே ஒரு டெம்பிள் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரம் போகிற மாதிரி பிளேன் இருக்குது அது உங்களுக்கு பிளேசஸ் நீங்கள் வேணாம்னு சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லை இல்லை இது வந்து ரெண்டு பெர்சனுக்கு சேர்த்தி தௌசண்ட் வர மாதிரி சிங்கிள் பெர்சனுக்கு இல்லை ரெண்டு பெர்சனுக்கு சேர்த்தி ஃபேமிலினால் அதுதான் மொத்தம் ஃபோர் மெம்பெர்ஸ்னால் டூ டூவாக டிவைட் ஆகிடும் ஒரு டூ மெம்பெர்ஸ்க்கு தான் தௌசண்ட் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் டூனு சொன்னிங்கனால் அதுக்கு தௌசண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும் ஆ இங்கே நிறையா இருக்குது அதில் பர்ட்டிகுலராக சொல்லணும்னால் சிவன் கோயில் ஃபேமஸ்ஸாக இருக்கும் அது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்குது அங்கே ஒரு கோயில் ஃபேமஸ்ஸாக இருக்கும் ஆ அதுக்கப்புறம் அந்த ஏரியாலேயே நிறையா கோயில் இருக்குது ஆ அது வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் சைடு போக முன்னாடியே இருக்கும் நிறையாவே ஸோ டிரஸஸ்ஸும் சரி அப்புறம் நீங்கள் குவாலிட்டி சைட் போனீங்கன்னால் எல்லாம் என்ன சொல்வது இந்த மாதிரி கேஜட்ஸு அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வாங்கலாம் அதில் நீங்கள் எல்லாமே ம் சொல்லுங்க இல்லை இல்லை அதுக்கு தனியாக கேப் வச்சுருக்கோம் அது நீங்கள் ஒவ்வொரு தகுந்த மாதிரி தான் மெம்பெர்ஸ் மாதிரி தானே ஸோ நீங்கள் டூ மெம்பெர்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கேப் இல்லை இல்லை நீங்கள் இங்கிருந்தே பேமெண்ட் கட்டிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டே கட்டிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனால் நான் வந்துடுறேன் சரி ஓகே ஆ வச்சுருங்க